வணக்கம் இந்தியாவில் உணவு முறை எப்படி இருக்குதுன் சொன்னால் இந்தியாவில் அப்பலேருந்தே பார்த்திங்கன்னா பழங்காலத்துலேர்ந்தே வாழை இலையில் சாப்பாடு போட்டு அறுசுவை உணவுன்னு சொல்லுவாங்க அறுசுவை உணவுன்னு சொல்லும்போது அதில் நமக்கு இனிப்பு இருக்கும் காரமும் இருக்கும் துவர்ப்பும் இருக்கும் அதே மாதிரி நிறையா காய்கறிகள் இருக்கக்கூடிய கூட்டு வகைகள் பொரியல் இதெல்லாமே இருக்கும் இதுதான் இந்தியாவில் வந்து பாரம்பரியமான ஒரு தயாரிக்கப்படும் ஒரு உணவுமுறை இது எப்படின்னா இதில் என்னென்ன பொருட்கள் அதிக அதிகம் இருக்கும்னால் மசாலா பொருட்கள் அதிகமாக இருக்கும் மசாலா பொருட்கள்னால் அது எப்படி பயன்படுத்துவாங்க அப்படி என்னென்னன்னால் இப்போ பொதுவாக நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு தக்காளி சாதம் செய்யணுனால் கூட நம்ம மசாலா பொருட்கள் செய்யணும் மசாலா பொருட்கள் போடணும் அந்த மசாலா பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா சில வெளி வெளிநாட்டில் இருந்து உற்பத்தி ஆகி இறக்குமதி செய்யக்கூடிய மசாலா பொருட்கள் நம்ம சொல்லணுன்னா ஏலக்காய் சொல்லலாம் பட்டை கிராம்பு லவங்கம் அன்னாசி மொக்கு பிரிஞ்சி எலை இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மசாலா பொருட்கள் வாசனை உள்ள மசாலா பொருட்கள் தான் உணவு முறைனு சொல்லும்போது இந்த மசாலா பொருட்கள் இருக்கக்கூடிய உணவு முறைகள் தான் வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகவே இருக்குது அது மட்டும் அது மட்டும் பார்த்திங்கன்னா உணவு முறைனு சொல்லும்போது இப்போ காலையில் வந்து எல்லோருமே வந்து இட்லி இட்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு உணவுப் பொருளாகவே இருக்குது அந்த காலத்திலலெல்லாம் பார்த்திங்கன்னா இட்லி சுடணுனாவே ஒரு பண்டிகை வந்தால்தான் இட்லியே சுடுவாங்க எங்கள் வீட்டில் கூட பார்த்திங்கன்னா தீபாவளி இது மாதிரி வந்தால்தான் எங்கள் அம்மா காலையில் இட்லி செய்வாங்க இட்லி கறிக்கொழம்பு இட்லிக்கு கறிக்கொழம்பு காம் அப்படியே அடுச்சுக்கவே முடியாது அவ்வளோ அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் பண்டிகை நாளில் வந்து இட்லி செய்வாங்க அதே மாதிரி திருவிழாக்கள் இந்த மாதிரிலாம் போட்டால் போட்டால்கூட மாவாட்டி வச்சி இட்லி இதெல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறம் தோசை செய்வாங்க இந்த மாதிரி தான் உணவுப் பொருட்கள் வந்து இந்தியாவில் வந்து நிறைய அறிமுகம் ஆகுது அப்புறம் பரம்பரை காய்கறிகள்னு சொல்லும்போது கத்திரிக்காய் வெண்டக்காய் முருங்கக்காய் இது போட்டு பொரியல் செஞ்சு அந்த பொரியலை வந்து வாழை எலை வச்சு சாப்பாட்டு கூட சேர்ந்து சாப்பிடுவோம் ரசமும் கூட சேர்த்துக்குவோம் கடைசியாக ரசம் சாப்பிடும்போது நம்ம சாப்பிடக்கூடிய பொருட்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஜீரணமாகிறதுக்கும் வசதியாக இருக்கும் அதே மசாலா பொருட்கள்னு சொல்லும்போது இப்போ நான் சொன்ன மாதிரி மசாலா பொருட்கள் அரைக்கிறது வந்து பாத்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு தனி முறையே இருக்குது இப்போ கறிக்கொழம்பு காரக்கொழம்பு அதுக்கெல்லாம் வந்து மசாலா பொருட்கள் அரைக்கணுன்னால் பட்டை லவங்கம் ஏலக்காய் அந்த அன்னாசி மொக்கு மிளகு வெந்தயம் இதெல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைத்தோமா நம்ம இந்த மாதிரி காரக்கொழம்புக்கெல்லாமே நம்ப பயன்படுத்தும்போது வத்தக்கொழம்பு இதுக்கெலாம் பயன்படுத்தும்போது அதோடய சுவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே நம்ம கொஞ்சம் தக்காளிக் கொழம்பு இதெல்லாம் வைக்கும்போது வீட்டில் சாம்பாரெலாம் வெச்சாங்கன்னால் அதுக்குத் தனியாக மிளகாத்தூள் அரைப்பாங்க அதில் என்னென்ன மசாலா பொருட்கள் இருக்கணுன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா மிளகா இருக்கும் கொத்தமல்லி இருக்கும் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வெந்தயம் இருக்கும் மிளகு இருக்கும் அப்புறம் பச்சரிசியை வறுத்து இதெல்லாமே காய வச்சு வெயிலில் வறுத்து அரைச்சி இந்த மசாலா பொருட்கள் வந்து செய்வாங்க அது மசாலா பொருட்கள் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மசாலானால் தான் மசாலா பொருட்கள்னால் தான் இந்த மசாலாவை வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் அதில் சும்மா நம்ம ரெண்டு தேக்கரண்டி போட்டால்கூட அப்படி மணமா இருக்கும் நம்ம சாப்பாடு நம்ம வைக்கக்கூடிய கொழம்பு எட்டூருக்கு மணக்கும் அப்படின் சொல்வாங்க எங்கள் பக்கம் எங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா கொழம்பு வச்சாவே பக்கத்து வீடு இவங்கெல்லாம் வந்து கேட்பாங்க என்ன கறிக்கொழம்பா அப்படின் கேட்பாங்க அதுக்கு என்ன காரணம்னால் முக்கியமான காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த மசாலா பொருட்கள் தான் ஸோ அந்த அந்த மசாலா பொருட்களை நம்ம எந்தளவுக்கு நம்ம அதிகமாக சேர்த்துறமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்குக் கொழம்புல வந்து உணவுப் பொருட்களில் வந்து சுவையைக்கூட்டும் அந்த மசாலா பொருட்கள் வச்சு தான் இந்தியாவில் வந்து உணவு முறைகள் வந்து பாரம்பரியமாக பாரம்பரியமாக வந்து கடைப்புடுச்சுட்டு வர்றாங்க ஒரு சாதாரண பருப்புக் கொழம்பு வைக்கணுன்னா கூட நம்மளுக்கு மசாலா பொருட்கள் வந்து அதிகமாக சேர்த்தணும் அப்போனா தான் நம்மளுக்கு அந்த பருப்பு கொழம்பும் சரி ரசமும் சரி எல்லா உணவும் நல்லா இருக்கும் அப்போ மசாலா பொருட்கள் இல்லாத ஒரு உணவாக்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது அதே மாதிரி உணவு முறைகள்னு சொல்லும் மாதிரி இந்தியாவுக்கே எப்படி இருக்கும் அப்படின்னா காலையில் இட்லி சாம்பார் இட்லி சாம்பார் சட்னி இது தான் இதோடய இது ரொம்ப சுவையாக இருக்கும் அப்புறம் தயிர் சாப்பாடு இருக்குது தக்காளி சாப்பாடு இருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ த தயிர் சாதம்லாம் பார்த்திங்கன்னா வெய்யல் காலத்தில் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம வயிற்றுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் எப்படி வந்ததுன்னா இந்த இட்லிலாம் பார்த்திங்கன்னா வெளி நாட்டிலேர்ந்து கொண்டு வந்த ஒரு உணவு வகைகள் தான் ஆனால் நம்ம நாட்டிலயே அதை வந்து நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் நாளடைவு நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா உணவுப் பொருட்கள் வந்து நிறையா அறிமுகப்படுத்தியிருக்காங்க நிறையா உணவுப் பொருட்களை வந்து சாப்புடுறோம் இலையில போட்டு சாப்பிடுவோம் தட்டில் சாப்புடுறோம் நிறையா உணவுப் பொருட்கள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு நல்ல வழி வழி வகுத்தல் தான் உணவு ப்பொருட்கள்னு சொல்லும்போது ஒரு பிரபலமான உணவுனு சொல்லும்போது இப்போ எனக்கு தெரிஞ்ச பிரபலமான உணவுன்னால் நம்ம எப்போயும் செய்யக்கூடிய சாப்பாடு அது செஞ்சாவே நம்ம அது செஞ்சு சாப்பிட்டாவே நம்மளுக்கு ஆரோ ஆரோ உடம்பு ஆரோக்கியம் கிடைக்கும் அதில் மசாலா பொருட்கள் செஞ்ச ஒரு உணவுப் பொருட்கள் அதை விட்டுட்டு வேறு துரித உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்டா அது வந்து நம்மளுக்கு உடம்புக்கு கெடுதல் தான் சும்மா தயிர் சாதம் சாப்பிட்டா கூட அது நம்மளுக்கு உடம்புக்கு வந்து பாதிக்களவா தான் இருக்கணும் பிரபலமான உணவுன்னால் அந்த இட்லி கறிக்கொழம்பு சொல்லுவேன் அதே மாதிரி பிரியாணி பிரியாணி வந்து அப்பப்போ செய்வாங்க அந்த பிரியாணி நல்லா இருக்கும் பிரியாணிலேயே க கோழி பி நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது மட்டன் பிரியாணி இருக்குது ப்ராய்லர் கோழி இருக்குது அப்புறம் நண்டு வறுவல் இருக்குது அப்புறம் கோழி வச்சு க்ரேவிலாம் பண்ணுவாங்க அதெல்லாமே சூப்பராகவே இருக்கும் அதெல்லாம் நம்ம சாதத்துக்கு வந்து தொட்டுத் தொட்டு சாப்புடலாம் இதெல்லாம் தான் நிறையா உணவு வகைகள் இருக்குது இதெல்லாத்துக்குமே இந்த மசாலா பொருட்கள் தான் முக்கியமாக சொன்னால் நம்மளுக்கு இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் ஜீரகம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு இந்த மசாலா பொருட்களில் சேர்க்கக்கூடியது